ஹலோ சொல்லுங்கள் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க கரெக்டாக தான் சொல்லிக் கொடுத்தேங்க எத்தனை மில்லிலிட்டரு தண்ணி ஊற்றி அடித்தீங்க மருந்து சரி சரிங்க அது பதினைஞ்சு பதினைஞ்சு மில்லி போட்டு அடிக்கணும்ங்க ரெண்டும் தான் மருந்து அடித்து ரெண்டு நாளைக்கு தண்ணி ஊற்றாம தண்ணி விடாம இருந்திருக்கணும் தண்ணி சொல்லித்தான் உங்கள் வந்து வாங்குகிறவங்கக் கிட்டே நாங்கள் சொல்லித்தான் அனுப்பினோம் அவங்கள் எதுவும் சொல்லலிங்களா பதினைஞ்சு மில்லிலிட்டரில் தண்ணியை கலந்து அந்த மருந்து ஊற்றி அடிக்கணும் ரெண்டு நாளைக்கு தண்ணி விடக்கூடாது ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் இந்த பூச்சி எல்லாம் சாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தான் கொடுத்தோம் நாங்கள் சொல்லி தான் அதுக்கு அது சரி பண்ணுறதுக்கு வேறு மருந்து இருக்குதுங்க நாளைக்கு கடைக்கு வாங்க வாங்க்கிலாங்க அந்த மருந்து அடிக்கிறப்போ ஒரு அது அமௌண்ட்டு கொடுக்க ஃப்ரீயாகலாம் தரமாட்டாங்க அந்த நாங்கள் கரெக்டாக தான் சொல்லிக் கொடுத்தோம் அவங்க வந்து சரியாக இது பண்ணாததனால அது அப்படி ஆகிடுச்சிங்க வேணுனா உங்களுக்கு வேறு மருந்து கம்பெனியில் சொல்லி வாங்கித்தர்றேன் வந்து வேணுனா வாங்கிக்கங்க சரிம்மா நான் இப்போ அதுக்கு ஒன்றும் போனதை பற்றி பேசினா ஒன்றும் ஆகாது வாங்க வாங்க்கிலாம் வேறு மருந்து வைச்சிருக்கேன் அமௌண்ட்டு அவர் கிட்டே கொடுத்துடுங்க அந்த அமொண்ட் அளவுக்கு வராது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வெலை வந்து வாங்கிட்டு போய் அடித்துப்பாருங்க அது நல்லாயிருக்கும் அந்த மருந்து அப்படியெல்லாம் ஆஃபீஸில் என்னை வேலைக்கு வைச்சிருக்க மாட்டாங்கம்மா ஹலோ ம் சரிங்க நீங்கள் கேக்கிற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணால் தானேங்க நான் ஆர்டரு பண்ணி அதை வாங்க முடியும் அந்த மருந்து பேசிவிட்டு ம் சரிங்க சரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுங்க வாங்கித் வாங்கித்தர்றேன் சரிங்க